இந்த இதில் வந்து நான் எடுத்துருக்க ப்ராடக்ட்டு வந்து ஃபேஸ் கிரீம் இப்போ வந்து ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னா எதுவுமே இதில் வந்து பாசிட்டிவ்வாக எதுவுமே இல்லை நெகட்டிவ்வாக தான் எல்லா பாயிண்டுமே இருக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்ணுறேன்னா அது வந்து வெளிய மட்டும்தான் கொஞ்சம் க்ளோ கொடுக்குற மாதிரியே நல்லா நம்ம அழகை வந்து காட்டும் ஆனால் வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபேஸ்ஸை வந்து ரொம்பவே இது தான் பண்ணும் ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிரும் அதுக்கு அப்புறம் வந்து டெட் செல்ஸ்ஸை வந்து நேட்டிவ்க்கு வெளியே வந்து போகாது அது வந்து நம்ம ஸ்கின்லையே அப்படியே இருந்து இருந்து வந்து ரொம்பவே நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிரும் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன வயசுலயே வந்து ரொம்ப அப்படியே வயசானவங்க தோல் எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுருங்கின மாதிரி ஒரு மாதிரி நல்லாவே வந்து க்ளோ கொடுக்காது தோல் வந்து அப்படியே சுருங்கி ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் தெரியும் இது வ இதனால வந்து நம்ம வயசாகும் போது வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே டல் ஆயிரும் சின்ன வயசுலயே அந்த ஸ்கி கிரீம் எல்லாம் போட்டுருக்கனால இப்போ மட்டும்தான் கொஞ்சம் வந்து அழகாக கொஞ்சம் லுக் கொடுக்குமே தவிர இதே நம்ம அப்படியே வயசாக வயசாயிவிட்டு வரும் போது பார்த்தா வந்து ரொம்பவே அப்படியே நம்ம ஸ்கின் நல்லாவே இருக்காது தோல் எல்லாம் வந்து அப்படியே ரொம்ப சுருங்கி ஒரு அசிங்கமாக இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து வேக்ஸ் பண்ணேன் வேக்ஸ் பண்ணேன் வேக்ஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து வேக்ஸ் பண்ணுறோன்னா அது வந்து பண்ணும் போது மட்டும்தான் நல்லா இருக்கும் இதே ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தா அந்த வேக்ஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா தான் வளருமே தவிர அந்த வேக்ஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை பண்ண அந்த ஒன் டே மட்டும்தான் கொஞ்சம் லுக்காக நல்லா இருக்கும் அது வந்து எக்ஸ்ட்ரா தான் நம்பளுக்கு வந்து ஹேர் இந்த மாதிரி எல்லாமே வரும்